சமையல் செய்கிற போட்டியில் நாங்கள் நிறையா கலந்துயிருக்கேன் ஸ்கூல் மூலமாக அதுமாதிரி போய் நிறைய மாவட்டங்களில் போய் கலந்துயிருக்கேன் அதில் நிறையா அனுபவம் கிடச்சிது ஸ்ப்ரே வந்து பரிசுகளும் கிடச்சிது யூடியூப்பில் வந்து நான் வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது ஆனால் வீடியோ நிறையா பார்த்துருக்கன் அதுலேயும் கற்றுக்கிட்டு நாங்கள் நிறையா வந்து செய்வேன் ஏன்னால் வந்து நான் அதையும் பார்த்துட்டு நான் நிறையா வந்து சமையலெல்லாம் செய்வேன் வந்து வெளி வெளி மாவட்டத்துக்குலாம் போய் நான் வந்து நிறையா ப்ரைஸ் வாங்கி இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சிறந்த சமையலாளர் அப்படின்ற பரிசு அந்தமாதிரி நிறையா பரிசுலாம் வாங்கிருக்கேன் இதுமாரி யூடியூப்பில் வீடியோ பா வு வீடியோவை எல்லாம் போடுகிறது இல்லை வீடியோ போடுவேன் ஆனால் இப்போது போடுறது இல்லை அதுலேயும் வந்து வீடியோ போட்டால் நிறையா அனுபவம் கிடைக்கும் எனக்கு ஆனால் இப்போது வீடியோவை போடுறது கிடையாது ஏன் ஃப்ரெண்ஸுங்களாம் சமையல் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அதுலேயும் வந்து கொஞ்சம் அனுபவம் கிடச்சிது எனக்கு